நான் எப்பொழுதும் விளையாட்டு மைதானத்தில் அதிகமாக ஓடுவேன் என்னுடன் ஒரு நண்பரை எப்பொழுதும் அலைத்துச் செல்வேன் ஏனெனில் நான் கீழே விழலாம் எனக்கு சோர்வு ஏற்படலாம் ஏதேனும் உதவி ஏற்பட்டால் அவரை அணுகுவேன் நான் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு மணி நேரங்கள் ஓடுவதில் செலவு செய்வேன் என் நண்பரும் என்னுடன் தான் இருப்பார் சில சமயங்களில் தெருக்கள் சாலைகள் அப்படிப்பட்ட இடங்களிலும் ஓடுவது உண்டு ஏனெனில் அங்கு ஓடும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என் நண்பர் எப்பொழுதும் நான் ஓடுவதில் அவர் கவனத்தை வைத்திருப்பார் எப்படி ஓடுகிறேன் எவ்வளவு வேகமாக ஓடுகிறேன் கவனமாக இருக்கிறேனா என அவர் பார்த்துக் கொண்டு இருப்பார் எப்பொழுதும் ஓடுவதில் கவனமாக இருப்பேன் தவறி கீழே விழாமல் இருக்க வேண்டும் கவனம் சிதாறாமல் இருக்க வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருப்பேன் மைதானத்தில் ஓடும்பொழுது கவனக் குறைவாக இருக்கலாம் ஆனால் மற்ற இடங்களில் ஓடும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கல் முள் ஆகிய எதிர்பாராத பொருட்கள் நம்மை தடங்களுக்கு ஈடு செய்யும் சில நேரங்களில் காலணிகளுடன் ஓடுவோம் சில நேரங்களில் காலணிகள் இல்லாமல் ஓடுவேன் அதனால் கவனமாக இருப்பேன்